நான் வந்து இப்போது வந்து நிறைய வெயில் காலம் இருக்கும்போது நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் அய்யயோ ரொம்ப வெயில் அடிக்குதே காலேஜ் போயிட்டு வரும்போது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும் வெயில் அடிக்கிறனால் நமக்கே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்போது வந்து யோசிப்பேன் ஒரு ஏசி வாங்கினா நல்லா இருக்குமேன்னு நென நினப்பேன் ஆனால் அப்போது வந்து அப்போது வந்து எங்கள்கிட்ட வந்து எங்கள் அம்மாக்கிட்டே வேறு நான் சொல்வேன் அம்மா ஏசி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்வேன் எங்கள் அம்மா வந்துட்டு இப்போதைக்கு நம்மக்கிட்டே பட்ஜெட் இல்லையே அப்புறம் வாங்கிக்கலாம் அப்புறம் வாங்கிக்கலாம்ன்னு இப்போதுதான் நாங்கள் கடைக்குப் போனோம் கடைக்கு வந்து இங்கே கிருஷ்ணகிரியில் வந்து சத்யா சத்யாவுக்கு போனோம் அங்கே பார்த்தோம் எல்லா ஏசியுமே அவங்க காட்டினாங்க ஆனால் அது வந்து எங்கள் பட்ஜட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லாததுனால் சரி நம்ம வேறு கடை பார்க்கலாம் அப்படின்னு போனேன் அப்போது பார்க்கும்போது நெக்ஸ்ட் கிரியாஸ் போனோம் கிருஷ்ணகிரிலேயே அந்த கிரியாஸ் போகும்போதும் அவங்களும் எல்லாமே காட்டினாங்க இப்போ பிரசன்ட்டில் வந்த எல்லா மாடல்ஸ்ஸு என்னென்ன அதுக்கான எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் அவங்க நல்லா கொடுத்தாங்க இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தனால் எங்கள் பட்ஜட்டுக்கு இல்லாததுனால் நாங்கள் வந்து சரி வேறு கடை பார்க்கலாம் அப்படின்னு தேடிகிட்டு இருக்கும்போதுதான் ரெயின்போ கடை இருந்துச்சு கிருஷ்ணகிரியில் அங்கே பார்க்கும்போது அவங்க வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க இப்போது ஆடி இருக்கிறதனால ஆஃபர் போட்டதுனால் எங்களுக்கு வந்து ஓகே சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் உள்ளே போகும்போது அவங்க வந்து எல்லாமே காட்டினாங்க இப்போது சத்யா கிரியாஸ் அந்த அதில் இருக்கிற எல்லா மாடல்ஸும் அங்கே இருந்துச்சு ஆனால் அதில் வந்து ஆஃபர் வந்து கொஞ்சம் நிறைய போட்டிருந்தாங்க நான் எங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பட்ஜட் இருந்ததுனால் சரி பார்த்துட்டு ஓகே இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ ஸ்டார் இருக்கிற ஏசியை வந்து நாங்கள் வாங்கினோம் அது வாங்கிட்டு அதில் அதில் வந்து அதை எடுத்துன்னு வந்து வீட்டில் போட்ட அப்புறம் காலேஜிலேருந்து உள்ளே வரும்போது கூட காலேஜிலேருந்து வரும்போது அந்த ஏசி போட்டு தூங்கினா சில்லுன்னு காற்று வரும் எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது நல்ல சில்லுன்னு இருக்கிறதுனால ஓகே ஒரு ஃபிரெஷ்னஸ் இருக்கும் நமக்கே குளிச்சுட்டு எப்படி ஃபிரெஷ்ஷாக இருக்கோமோ அந்த மாதிரி ஏசியில் இருக்கும்போது சில்லுன்னு நல்லாயிருக்கும்